இந்த மாதிரி நகரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு கிராமந்தான் ஓகேனு தோணுது ஏன்னா இங்கெல்லாம் நல்ல சாப்பாடு வயலில் விளஞ்ச சாப்பாடு இயற்கையான காற்று இது மாதிரி இருக்கும் இதே சிட்டிக்குள்ள அது மாரி நம்ம போனோம்னா நமக்கு இயற்கையான காற்று கிடைக்காது உணவும் அவ்வளோவா இருக்காது நமக்கு பிடிச்ச மாதிரி அங்கே இருக்க முடியாது ஸோ நம்மளுக்கு எனக்கு கிராமம் ஓகேனு தான் இருக்குது ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு ஏன்னா இங்கே இருந்தால் எனக்கு ஓகேவா அப்படி தோணுது நான் அதனால் இங்கேயே இருந்துருக்கலாம் அப்படீன்ற மைண்ட் செட் தான் எனக்கு இப்போ இருக்குது எனக்கு இதுவே ஓகேனு தான் தோணுது ஏன்னா கிராமம் அப்டீன்றதுனால கிராமம் உள்ளிட்டப்படி நான் இங்கேயே இருக்கிறது தான் எனக்கு ஓகேவானு தோணுது ஏன்னா சிட்டிக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு நல்லா நல்ல சாப்பாடு கிடைக்காது நம்மளுக்கு காற்றும் இயற்கையாக கிடைக்காது இங்கேயா இருந்தால் நம்ம நெல் சாப்பாடு இயற்கையான காற்று இது மாதிரி நிறையா இருக்குது நமக்கு அதனால் எனக்கு கிராமந்தான் ஓகேவாக அப்படி இருக்குது சொல்லணும்னா நிறைய சொல்லாம் ஏன்னா தூய்மையான கிராமம் அங்கே சிட்டிலாம் அவ்ளோவா க்ளீனாக இருக்காது ஏன்னா அங்கே அப்படி அப்டியே சாப்ட்டுட்டு அப்பப்டியே போட்டுருவாங்க இப்போ கிராமன்னா அவங்கவுங்களும் அவங்கவுங்க இதே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எங்கேயும் இது அதுன்னு பண்ண முடியாது இதே அதுவான்னா நம்ம இன்னும் நிறையா இது பண்ணணும் என்ன இது இப்படி இருக்குது அப்படீன்ற அளவுக்கு இருக்கும் நம்ம இதேனா கிராமம்னா நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் நிறையா நெல் சாப்பாடு இயற்கையான காற்று இந்த மாதிரி யூஸான பொருள்லாம் இங்கே இருக்குது நிறையா சொல்லலாம் சிட்டிக்குலாம் போனோம்னா நம்மளுக்கு இயற்கையான காற்று அது மாதிரிலாம் எதுவும் யூஸ்ஸாக இருக்காது